ஹலோ மேம் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் மேடம் நாங்கள் வீட்டில் விஷேசம் வைச்சிக்கிறோம் காசி அல்வா காசி அல்வா இருக்கா உங்கள் கடையில் ஆ காசி அல்வா தான் வேணும் வீட்டில் ஃபங்க்ஷன் வைச்சிருக்கோம் ஆ ஒரு மூணு கிலோ வேணும் ஆ ஆ காசி அல்வா வேறு என்னென்ன ஸ்வீட்டு இருக்குது மேடம் உங்கள்ட்ட

அப்படிங்களா எனக்கு காசி அல்வா மெயினாக காசி அல்வா வேணும் மூணு கிலோ அதான் நல்லா இருக்கணும் அதனால் தான் காசி அல்வாவை கேக்கிறேன் நான் என்ன ரேட்டு அது ஆ டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி தான் மேடம் வேணும் ஆ அப்புறம் வந்து மற்ற ஸ்வீட்டில் எல்லாம் கூட எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க மேடம் இது ஆ மைசூர் பாக்கு ஆ ஜாங்கிரி அப்புறம் வந்து இந்த பால் பால்கோவா ஆ அப்புறம் வந்து ஆ இது முந்திரி அல்வா இருக்கா ஆ காசி அது காசி முந்திரி அல்வா தான் வேணும் எனக்கு ஆ பண்ணி கொடுங்க ஆ அது அந்த காசி அல்வா ஒரு கிலோ வாங்குவேன் மிச்ச எல்லாத்துலேயும் வந்து மூணு மூணு கிலோ தேவைப்படும் இதுலேயும் நிறையா தேவைப்படுன்னு நினைக்கிறேன் காசி அல்வாவில் பார்த்து கொஞ்சம் ஏற்பாடு இது டிஸ்கவுண்ட் பண்ணி ஆ டிஸ்கவுண்ட் ஆ ஆ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க எவ்வளோ பாருங்கள் காசு பேமெண்ட்டு எப்படி அனுப்பணும் மேடம் ஆ ஆ ஆ ஏதாவது அட்வான்ஸு எதுவும் முன்னாடியே கட்டணுமா ஆ ஆ ஆ சரி அட்ரெஸ் அனுப்புகிறோம் அட்ரெஸ் தேவையில்லையா அப்போது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ